இல்லை அங்கே வந்து சின்ன வயசில் அம்மா சமைக்கிறதை தான் பார்ப்போம் கொஞ்ச நாள்லேயே அம்மா வந்து அண்ணா

நாங்களாக கொஞ்ச கொஞ்சமாக சமைக்க ஆரம்பிச்சோம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது அண்ணா தம்பி அவங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு என்க்ரேஜ் பண்ணும் போது நம்ம அம்மாவை பார்த்து கற்றுக்கினத இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்மளாக கற்றுக்கிறது இல்லை பக்கத்தில் யாராச்சும் சமைக்கிறதை பார்க்குறது அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வளர வளர அண்ணா தம்பி உடைய தேவைக்காக நம்ம அதை சமைக்கிறதை சமைத்தோம் முதலில் அம்மா சமைக்கிறதை பார்த்து தான் நம்ம கற்றுக்குணும் எல்லாம் அம்மா தான் நம்மளுக்கு முன்னாடி முன்தா முன்னோடியே நம்மளுடைய எதுக்காக எது நம்ம யூஸ் பண்ணுறது பழகிறது எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி அம்மா தான் இருப்பாங்க அது மாதிரி நானும் அம்மா சமைக்கிறதை பார்த்து தான் கற்றுக்கினேன் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே வெளியில் போகும் போது ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸூங்க வீட்டில் சமைக்கிறது அந்த மாதிரி பேசிக்கிறது அதை பார்த்து கேட்டு அதை சமைக்க ஆரம்பிச்சோம் அப்படியே கொஞ்சம் காலகட்டம் மாற மாற அப்படியே கொஞ்சம் ஃபோனில் யூடியூபில் பார்க்குறது அந்த மாதிரி வி வீடியோஸ்லாம் பார்த்து அது மூலிமா கொஞ்சம் சமைக்க கற்றுக்கினது அந்த மாதிரி எல்லாம் மற்றவங்களப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சமைத்து கற்றுக்கிறது தான் முதலில் சின்ன வயசில் இருந்து சமைக்க பார்த்தது அம்மாகிட்ட இருந்து கற்றுக்கினது எல்லாம் கேட்டு சமைத்தது தான்